தோட்டக்கலையில் என்னை வந்து தூண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் விவசாயங்கிறது வந்து சாதாரணமாக இல்லை உலகத்துக்கே சாப்பாடு போடுகிற ஒரு தொழில் தொழிலுன் சொல்ல முடியாது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய இயற்கை வரப்பிரசாதம் எதுன்னு கேட்டால் விவசாயம் தான் விவசாயம் இல்லைனா உலகமே கிடையாது உலகத்துலேயே வந்து எதை வேணாலும் சம்பா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் என்ன விவசாயியால் மட்டும் தான் சோறு போட முடியும் விவசாயி நினச்சா தான் எல்லாம் பண்ண நமக்கு வந்து உணவு நம்ம சாப்பிடுற சாப்பாடு முதல் எல்லாமே வந்து உணவு எல்லாம் வந்து விவசாயம் விவசாயம் இல்லைனாக்கா சாப்பாடு கிடையாது இன்றைக்கி அந்த விவசாயத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு இன்றைக்கி அந்த விவசாயம் வந்து யாரும் வந்து அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்ங்றாங்க அந்த விவசாயங்கிறது தான் விவசாயங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுனு விவசாயங்கிறது ஒரு தொழில் இல்லை விவசாயங்கிறது நம்மள காப்பாத்துகிற ஒரு இயற்கை கடவுள் கொடுத்த ஒரு இயற்கை தொழில் விவசாயம் விவசாயம் இல்லைனா உலகம் கிடையாது எது வேணாலும் கண்டுப்பிடிங்க நம்ம மு அறிவை வெச்சு இதை வெச்சுகின்னு எதை வேணாலும் கண்டுப்பிடிக்கிலாம் எதை வேணாலும் இது பண்ணலாம் ஆனால் உணவுங்கிறது விவசாயி இல்லை விவசாயத்தில் வைச்சா விவசாயம் பண்ணால் தான் நமக்கு வந்து உணவு சாப்பாடு நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாடு விவசாயத்துனால் ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடும்போது அந்த விவசாயத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதன்னால் விவசாயம் கடவுள் கொடுத்த இயற்கை அது அந்த விவசாயம் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இடத்துலியும் வந்து இன்றைக்கி ஒரு செடி வைச்சா தோட்டக்கலை வைச்சாலியும் அந்த விவசாயத்தை பின்பற்றி தான் வைக்கிறாங்க ஒரு செடி வைச்சாலும் விவசாயத்தை பின்பற்றி தான் வைக்கிறோம் ஒரு காய்கறி செடி நம்ம இங்கே வைச்சாலும் விவசாயத்தை வெச்சு தான் பண்ணுறாங்க இதுமாரி விவசாயங்கிறது விவசாயம் நாமெல்லாம் வந்து விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கோம் விவசாயம் இல்லைனா நாம் இல்லை உலகம் இல்லை உலகத்துலேயே ரொம் உலகத்தையே எடுத்தாலும் அந் விவசாய அந்தந்த இடத்துக்கு அந் அவர்களுடைய விவசாயம் இல்லைனா அவர்குடைய உணவு வகைகள் ரொம்ப தட்டுபாடாக இருக்கும் அதேமாரி விவசாயங்கிறது சாதாரணமான தொழில் இல்லை ரொம்ப கஷ்டமான தொழில் விவசாயம் அது அவங்க பண்ணிணோம்னா நமக்கு தெரியல நம்ம என்னமோ சாதாரணமாக நினச்சின் இருக்கோம் விவசாயமெல்லாம் சாதாரண அப்படியெல்லாம் நினைக்காத ரொம்ப தப்பு ஒரு ஒரு ஒரு ஒரு விவசாயி போய் அவங்க பாடுபடுகிறாங்கனா அவங்க லாபத்துக்கோசரம் பாடுபடலை உலகத்தில் எல்லாேரும் பசியாக அவங்க நல்ல ஒரு தரமான உணவு கொடுக்கணும் எல்லாேரும் இது பண்ணணுன்கிற ஒரு நோக்கத்தில் தான் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க அதுதான் அவங்க எந்த ஒரு லாபமும் இல்லாமல் நா பண்ணுற தொழில் என்ன விவசாயம்தான் அது பேஸ் அந்தோனுடைய விவசாயத்தை வெச்சு தான் ஒரு நம்ம ஒரு வீட்லெல்லாம் வந்து இப்போ நம்ம வளர்க்கறோன்னா ஒரு வாழைமரம் வளர்க்குனா அந்த விவசாயத்தை பார்த்து தான் நம்ம அந்த வாழைமரம் வளர்க்கறோம் ஒரு காய் செடி நம்ம வீட்டில் போட்டாலும் நம்ம அது தூண்டினது விவசாயம்தான் ஒரு பூச்செடி வெச்சு அந்த பூவை இது பண்ணுறதும் விவசாயம் பார்த்து தான் விவசாயினுடைய தூண்டுதல் தான் இது இதெல்லாம் வந்து ஒரு மன திருப்தியோடு இந்த இது நம்ம பண்ணினோம்னா உண்மையிலேயே நம்ம எல்லாேரும் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் ஒரு நல்ல ஒரு விவசாயங்கிறது ஒரு நல்ல தொழில் தொழிலுன் சொல்கிறத விட ஒரு இயற்கை கடவுளுடைய இயற்கை வரப்பிரசாதம் தான் விவசாயம் இதுக்கு மேலே விவசாயத்தை பற்றி சொல்லணுனாக்கா அதுனுடைய விவசாயத்துடைய சார்ந்த தொழில் தான் இந்த தோட்டக்கலை மண் ஸ் மண் மண் மண்ணோடய மண்ணின் வளம் ஏ மழை வெயில் அடுத்தது இய இயற்கை தர காற்று எல்லாமே விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இயற்கை இது எல்லாமே

காற்று இதெல்லாமே ஒரு இயற்கை விவசாயத்தோடு ஒரு தொடர்புடைய ஒரு இயற்கை சூழல் வீட்டில் நம்ம இப்போ ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னாக்கூட நம்ம அந்த விவசாயத்தை பார்த்துட்டு தான் நம்ம அந்த வி செடி வளர்க்கறோம் எப்படி வளர்க்கணுன் தெரிஞ்சு தான் தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த செடியை வந்து வளர்க்க முடியும் சாதாரணமாக எதுவும் வந்து பண்ணிவிட முடியாது அதனால நம்ம எந்த இது இருந்தாலும் விவசாயத்தை சார்ந்து தான் நம்ம இருக்கோம் நம்ம எவ்வளோ பெரிய அறிவியல் விஞ்ஞானியார்களாக இருந்தாலும் நாம் அந்த விவசாயத்தை சார்ந்து தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் விவசாயம் இல்லைனா நம்ம உலகம் கிடையாது நாம் கிடையாது விவசாயம்னு பார்த்தா நிறையா இப்போ இருக்குது அரிசி கோதுமை காய்கறிகள் தனியாக இருக்குது கீரை வகைகள் தனியாக இருக்குது பயிறு வகைகள் பருப்பு வகைகள் கரும்பு சர்க்கர வெல்லம் இது எல்லாமே வந்து இயற்கையில் விளையக்கூடிய ஒரு விவசாயத்துடைய பொருளில் இருந்து தான் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கிது நம்ம போடுகிற துணி மொதற்கொண்டு பருத்தி மொதற்கொண்டு விவசாயம் தான் விவசாயத்தில் இருந்து தான் வந்து எல்லாமே வந்து உலகமே விவசாயத்தை சார்ந்திருக்கு ஒரு காய்கறி வாங்குன்னாலும் அதை விவசாயி விளைவித்தா தான் நம்மளை அந்த காய்கறியே கிடைக்கும் எடுத்துக்காட்டு இன்றைக்கி தக்காளி இன்றைக்கி தக்காளி சரியாக விளையாதுனால் இன்றைக்கி தக்காளியுடைய உச்சத்தில் இருக்குது அதே ஒரு நல்ல மகசூல் வந்துருந்தால் இன்றைக்கி தக்காளி வந்து இது தான் வந்து இயற்கை விவசாயம் இந்த விவசாயம் நல்லாயிருந்தா தான் அதனுடைய அத்தியாவசிய பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் மொதற்கொண்டு நம்ம உடுத்துகிற உடையில் இருக்க கொண்டும் எல்லாமே வந்து விவசாயம் தான் விவசாயம் இல்லைனா நாம் கிடையாது நாம் எல்லாேருமே விவசாயத்தை சார்ந்து தான் நாம் எல்லாேருமே இருக்கோம் எந்த தொழில் செஞ்சாலும் நம் எல்லாமே விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கோம் விவசாயம் ஒரு நல்ல ஒரு இயற்கை இயற்கை வளமான ஒரு தொழில் கடவுள் கொடுத்த ஒரு பெ கடவுளுடைய இயற்கையிலே நம்பர் ஃபஸ்ட்டுனால் விவசாயம்தான் சின்ன வயசில் நான் விவசாயம் பண்ணும்போது பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா பண்ணுவார் அப்பெல்லாம் வந்து நான் எனக்கு தெரியாது இது இப்படி தான் அப்படி தான் ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு நினவு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலருந்து பெரிய பிள்ளையா வளர்ந்ததுக்கப்பறந்தான் அந்த விவசாயம்னால் என்ன அது எப்படி ஏர் ஓட்டுவாங்க அது எப்படி உழுவாங்க அது எப்படி விதை விதைப்பாங்க எப்படி நாற்று எடுப்பாங்க அந்த நாற்று எடுத்து அது எப்படி நடவு நடுவாங்க அந்த நடுவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி பயிர் ஆகுது அப்புறம் அந்த இது என்ன பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கனு கேட்டால் இவ்வளோ இதுவும் நான் சின்ன வயசிலே நமக்கு வந்து தெரியலை அப்புறமேட்டு தான் போக போக போக தான் எனக்கு தெரியும் இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான தொழிலுனா விவசாயம் இவ்வளோ ஒரு கஷ்டமாப்பட்டு பண்ணி நமக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுகிறாங்கனா அவங்களுக்கெல்லாம் வந்து நாம் வந்து அவங்க நம்மளுக்கு வந்து கடவுள் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து நமக்கு இது பண்ணுறாங்கனா விவசாயி நம்மளுக்கு வந்து மொதல் கடவுள் விவசாயம் தான் கடவுள் ஸ் காட் இஸ் கிரேட்னுவாங்களே அந்தமாதிரி விவசாயம் விவசாயம் பண்ணுறவங்க இஸ் வெரி கிரேட் அவங்க நினைப் அவங்க சேற்றுல நடந்தால் தான் நம்ம ஸ் சாப்பாட்டில் கை வைக்க முடியும் அவங்க நம்ம சாப்பாட்டுக்கே வழியில்லாம போய்விடும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க வந்து செஞ்சு நமக்கு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி நமக்கு எங்கேயோ ஒரு மூலைலேருந்து எங்கேயோ ஒரு இதுலருந்து நம்ம அறுவடை விவசாயம் பண்ணி அது பண்ணுற மூட்டை பேக் பண்ணி எல்லா இடத்துலியும் இது பண்ணுறாங்க நம்ம அதெல்லாம் வாங்கி தான் நம்ம வந்து எல்லாம் இப்போ வந்து சாப்பிடுறோம் அதனால விவசாயத்தை எல்லாேரும் பாருங்கள் எல்லாேரும் மதித்து படிக்க ஹெல்ப் பண்ணுற தொழில்னா விவசாயம் தான் யார் இந்த விவசாயம் பண்ணால் யார் எதுவும் பண்ணுறது அவங்க இல்லைனா நாம் விவசாயிகள் இல்லைனா நாம் இல்லை இது ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஸ் நம்பர் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் விவசாயம் விவசாயம் விவசாயம் விவசாயம் நல்லாயிருந்தா தான் நாம் நல்லாயிருக்க முடியும் நன்றி வணக்கம்